ஹலோ ஆ என்னண்ணா சைட்டிலதாண்ணா இருக்கேன் ஆ கரெக்டாக போய்ட்டு இருக்குதுங்க சார் ஆ இது மூணு பேர் வந்திருக்காங்க இல்லை அவங்களுக்கு வந் அவங்களுக்கு தான் நான் அவங்களுக்கு தான் சார் வாங்கணும் சேஃப்டி இது ஆ ஆ ஆ சரிங்க இருக்குது சார்

ஆ ஆ சரிங்க அது போய் அது போய் பார்த்துட்டு கொட்டேஷன் அனுப்பிச்சுட்றேன் இப்போது நான் ஆ சரி ஆ சரி சரி சரி இருக்குது ஆ சரி இ இல்லைனா அது ரெண்டு மூணு பேருக்கு கிட்ட இல்லைனா நாளைக்கு ஆள் வர சொல்லியிருக்கேங்க சார் அதை வர சொல்லிவிட்டு அப்படியே அதுக்கும் சேஃப்டி இதெல்லாம் அது வாங்கிகின்னு வந்து இது பண்ணிடுறேன் கொட்டேஷனும் ஒரு ஆ சரிண்ணா ஆ சரிங்க சார் ஆ ஆ சரிங்க சார் நாளைக்கு கூப்பிட்டு வரேன்

ஆ சரி ஆ சரிங்க சார் ஆ ஆ ஆ சரிங்க சார்